ஹலோ டிரைவர் ஆமாம்ங்க என் பேர் ஜெயக்குமார் சூரமங்கலத்துலந்து பேசுகிறேங்க ஆமாம்ங்க உங்களுக்கு நான் வந்து ஜாக்கிரமாபாளையம் பதினெட்டாம் நம்பர் வீட்டில் வடக்குத்தெரு ஆ அதில் வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லி இருந்தேன் நம்ம இப்போ ஓமலூர் வரைக்கும் போகறதா சொல்லி இருந்தோம் இல்லைங்களா ஆமாம் ஆமாம் ஆமாம் அந்த இடத்துலருந்துதான் பேசுகிறோம் ஒரு சின்ன சின்ன ஒரு அர்ஜெண்ட்டு விஷயமா நான் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் கண்ண கண்ணடி நகர் அப்படின்னு ஒரு இடத்துல பதினெட்டாம் நம்பர் வீட்டுக்கிட்ட நின்றுட்ருக்குறேன் நீங்கள் அந்த இடத்துல வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க ஆமாம் ஆ எப்படி வழின்னா நீங்கள் வந்து இது வழியா ஜங்க்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லந்து அப்படியே நேராக வந்துக்கிட்டு இருந்திங்கன்னா லக்ஷ்மின்னு ஒன்று இருக்கும் லக்ஷ்மிக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய தெரு போகும் ஒரு இருபது அடி இருவத்தஞ்சு அடி அகலம் உள்ள ஒரு தெரு போகும் அந்த தெருவில் அப்படியே வந்திங்கன்னா முதல்ல இடது பக்கம் கட் பண்ணும் ரெண்டாவது இடது பக்கம் கட் பண்ணணும் அங்கே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கடை இருக்கும் அந்த கடைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்கும் அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சுருக்கும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் நம்பர்ன்னு ஒன்று எழுதிருக்கும் அந்த வீட்டுக்கிட்ட நான் நிற்கிறேன் என்ன இதே நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அங்கே இருப்பேன் நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுறீங்களா ஓகே வந்துருங்க என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல